தோட்டத்துக்கு பயன்படும் கருவிகள் இடுக்கி மண்பாறை திருப்புளி ரர்வாள் கொறடு மண்வெட்டி வரண்டு சுத்தியல் இதெலாம் வந்து தோட்டத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற கருவி இடுக்கி ஒரு செடியை தூக்கி போடுவது நம்ம கையாலே ஃபுல் மண் இது பண்ண முடியாது அதாக இடுக்கியை வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க மண் வாரி மண் வாரிங்கிறது ஒரு இது அது நம்ம தூக்கி இது பண்ணி போட்டால் நம்ம வந்து மண் எல்லாம் வந்து அந்த சைடு போய்டும் திருப்புளி ரர்வாள் ரர்வாள்னால் மரத்தை வெட்டுவது ரர்வாள் கொறடு இப்போ எதுவும் செடியில் ஏதாச்சும் ஒரு உள்ளே புகுந்துடிச்சு அப்படினா வந்து அது இது பண்ணி எடுக்கிறதுதான் வந்து கொறடு மண்வெட்டி இந்த மணல் செடியை தோண்டி அதை வச்சு நட்டு உபயோகப்படுத்துவது வந்து மண் வெட்டி வரண்டு வரண்டும் அதே மாதிரிதான் சுத்தி நம்ம ஏதாவது இழுத்து பிடிச்சி ஏதோ இது பண்ணி செடியை பிடிச்சி கட்டி வைக்கணுனால் அதுக்கு வந்து சுத்தி தேவைப்படுது இதெலாம்தான் வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற கருவி இதெலாம் நம்ம பயன்படுத்திதான் செடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு கருவியாக நமக்கு உபயோகப்படுது